உங்களுக்கு மறக்க முடியாத பைக் அனுபவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோட ட்ரீம் பைக்குனு சொல்லி ஒரு பைக்கு டிவிஎஸ் ரைடரு வந்து வாங்கினேன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது நானே என்னுடைய சேலரிலயே வாங்கினேன் அதனால வந்து எனக்கு வந்து அது எப்போதும் என்னால் மறக்க முடியாது அதனால அதுதான் எனக்கு எப்போவுமே ஸ்பெஷல் நான் எப்போதும் மறக்கவே மாட்டேன் மறக்க முடியாத நினைவில் அது தான் என்னோட பெஸ்ட்டு மெமரிஸ்